கோவையில் கோவை குற்றாலம் அருமையான ஒரு இடம் அந் செக்போஸ்டிலிருந்து உள்ளே போகிற வழியும் அழகான மரங்கள் நல்ல நீண்டு உயர்ந்த மரங்கள் இருக்கும் அதே மாதிரி நிறைய குரங்குகளிருக்கும் பறவைகள் அணில்கள் விதவிதமாக இருக்கும் அது ரொம்ப அழகா பார்க்கலாம் அதே மாதிரி சித்திரை சாவடி அணைக்கட்டு அது இன்னும் அதிகமாக மக்கள் போய் வராத இடம் அது ஒரு கொஞ்சம் பேர்துக்கு மட்டும்தான் தெரியும் சித்திரை சாவடி அணை கட்டு அதே மாதிரி வைதேகி ஃபால்ஸ் அந்த இடமும் நல்லாருக்குது போகிற வழியே வந்து நல்லா காட்டுக்குள்ளே போகணும் அதுக்கு வந்து காட்டிலாகவிலிருந்து அனுமதி வாங்கினால் தான் உள்ளே அனுமதிப்பாங்க அதுவும் நல்லா இருக்கும் ஆனைகட்டில இப்போ நிறைய நம்ம தங்குறதுக்கான இடமெல்லாம் நிறைய கட்டி வெச்சுருக்காங்க அதிலயும் போய் பார்க்கலாம் ஆனைகட்டில இன்னும் நிறைய இருக்குது